செடிகளுக்குன்னு தனியாக எந்த மண் வகைகளையும் நாங்கள் பயன்படுத்துவதில்லை எங்கள் பகுதிகளில் உள்ள மண்களை வைத்தே நாங்கள் செடிகளை வளர்க்கிறோம் அந்த செடிகளும் நன்றாகவே வளர்கின்றன அந்த செடிகளுக்கு உரம் அப்படின்னு பார்த்தோம்னா வேப்பங்கொழுந்தை அரைத்து வைப்போம் ஏன் என்றால் மண்ணில் ஏதாவது தீங்கு தரக்கூடிய பூச்சிகளாக இருந்தால் அந்த பூச்சிகளை இந்த வேப்பஞ்சாறு வந்து கொன்றுவிடும் செடிகள் செழிப்பாகவும் தரமாகவும் மலர்களாக இருந்தாலும் சரி காய்கனிகளாக இருந்தாலும் சரி திடமாக இருக்கும் இதுவே நாங்கள் செடிக்கு பயன்படுத்துகிற உரம் மற்றபடி செயற்கை ரசாயணங்கள் பயன்படுத்த மாட்டோம் செடியை வளர்க்கவும் அந்த வேற எந்த மண்ணையும் நாங்கள் பயன்படுத்துவது இல்லை